தண்ணிங்கிறது வந்து இந்த உலகத்தில் அத்தியாவசிய பொருள் தான் ஆனால் இதுவே இப்பெல்லாம் காசு கொடுத்து வாங்கிற நிலமையில இருக்குது இப்போ எங்கள் ஊர்லெலாம் எடுத்துக்கிட்டால் தண்ணிங்கிறதே சீக்கிரமாவே வராது வாரத்துக்கு ஒரு டைமு நாலு நாளைக்கு ஒரு டைமு இப்படி தான் வரும் இதே எதாவது விசேஷம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்துலயெல்லாம் ராெப்பி தான் வைச்சாகணும் எங்கே நாங்கள் கூட எங்கள் விசேஷத்துக்கெல்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கோம் இதே மண்டபத்தில் வைக்கிறது இப்படிலாம் இருந்தால் அவர்களாவே தண்ணியெலாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அங்கெல்லாம் போனால் எந்த பிரச்சினையுமே இல்லை இதே வெளியெல்லாம் இருந்தால் நம்மளாக தான் வாங்கிக்கணும் இப்போ எங்கள் ஊர்லெலாம் விலை கொடுத்து வாங்கிற நிலமையில தான் இருக்கோம்